எங்கள் ஊரில் திருவிழா அங்கே இருந்தாவே களைகட்டும் ஏன்னா அப்போ தான் அத்தை மாமா தாத்தா பாட்டி எல்லாம் வெளியில இருப்பாங்க சென்னையிலேருந்து இல்லை வேறு வெளி மாநிலங்களில் இருந்தெலாம் எல்லோருமே வருவாங்க அப்போ அங்கே என்னென்ன அவங்க ஒரு ஆர்வத்தோடு என்ன இருந்தாலும் மொபைலில் டிவியில் இந்த கலை நிகழ்ச்சிகளை பார்த்தாலும் நேரில் பார்க்குற அந்த திருவிழாக்களில் உள்ள கா க கரகாட்டம் அந்த ஒயிலாட்டம் குச்சியாட்டம் இந்த மாதிரி பார்ப்பதற்கு ரெண்டும் நேர்முக நேரடியாக பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கும் அதில் வந்து அத்தை பசங்கள் மாமா பசங்கள் அக் தாத்தா பாட்டின்னு எல்லாம் வந்து அவங்களோட கை கோர்த்துக்கிட்டு சேர்ந்து போகிற அந்த சந்தோஷங்கள் வந்து எங்கேயுமே கிடைக்காது திருவிழாங்களை வந்து நமக்கு வந்து தே புத்தகத்தில் படிக்கிறதை விட அந்த நாடகம் எல்லாம் வைப்பாங்க அதாவது பழங்காலத்தோட அந்த ராஜராஜ சோழர் கதை இப்போ கம்பராமாயணம் இந்த மாரி பல கதைகளை வந்து அந்த நாடகத்தின் மூலயமா அவங்க மக்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க திருவிழா காலங்களில் இருக்கும்பொழுது போ பால் கா பால்குடம் எடுத்துகிறது சாமி வருதா அது மாதிரி கே நக்கல் க ந சந்தோசமாக வந்து கிண்டல் பண்ணி இந்த மாதிரி விளாடுவோம் அதுக்கு அப் கலைகள் வட்டார கலைகள்னுன்னு ஒன்று இருக்கும் அது அது ஊருக்குன்னு ஒரு சாமி வந்து தூக்கிறது இந்த மாதிரி கா கும்பம் தூக்கிறதுன்ருக்கும் அதுக்கப்பறம் இத்தன நாள் ச காப்பு கட்டிட்டாங்க அப்படின்னா இத்தன நாள் நம்ம வெளியில ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வழக்கங்கள் இருக்கும் சாமி வரும்பொழுது எல்லாம் எல்லோரும் வந்து சந்தோஷமாக அதுங்களுக்கு வந்து பூஜை வந்து இது பண்ணுவோம்